எங்கேருந்து வரறீங்க நீங்கள் நாங்கள் இங்கே மயிலாடுதுறை தாங்க இங்கே ஏங்க லேட்டு இன்றைக்கு ட்ரெயினு சரி நான் எதனால் லேட்டாயெல்லாம் வரலாம் இல்லைங்க ட்ரெயினு சரி வேறு ட்ரெயினு வருமான்னு பார்த்துட்டுருந்தேன் அதனால் தான் கேட்டேன் உங்களை நான் இங்கே தாங்க இந்த மயிலாடுதுறை தாங்க இங்கே சரி இங்கேருந்து சரி வரலேன்னா வேறு பக் மாற்றிப் போகலாம் மாற்றி ட்ரெயினில் போகலாம் அப்படிங்கிறதனால பார்த்துட்டு இருந்தோம் பரவாயில்ல டக்குன்னு ட்ரெயின் வந்துடுச்சு எங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டே இடமும் கிடச்சிருச்சி உங்களுக்கு

அங்கே டைமுக்கு போகாதுங்களா ஸோ கரெக்ட் டைமுக்கு போக முடியாது சரி விடுங்க எங்களுக்கு அதுக்கு வேண்டி என்ன பண்ணுறது கொஞ்சம் மெதுவாக போனாலும் பரவாயில்ல எப்படியும் ட்ரெயினில் இடம் கிடச்சுதே அதுவே பரவாயில்லை